ஆ ஆமாம் ப்ரோ நீங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் ப்ரோ என்ன ஃபங்க்ஷன் பண்ணலானு இருக்கீங்க ஓ மேரேஜ் சூப்பர் ப்ரோ ஆ என்றைக்கு ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்ன என்ன ஜானர் ப்ரோ எப்படி வெஸ்ட்டானிட்டியா ரிலிஜியன் உங்கள்து என்ன ப்ரோ

ஓகே மேரேஜா ரிசப்ஷனா ப்ரோ ஓகே ஆ ஓகே ப்ரோ ஆ ம் ம் ம் ஓகே ப்ரோ சரி ப்ரோ நீங்கள் கேட்ட ஆஃபர்ஸ்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது சொல்லுங்கள் ப்ரோ ஹலோ ப்ரோ கேட்குதா ஆ ஆ ஓகே ப்ரோ ஒரு ஸ்டில்லு ஒரு வீடியோ கேம் ப்ரோ அது வந்து பேசிக் அது அது வந்து டுவெண்ட்டி வரும் ப்ரோ ஓகே அது மாட்டம் வந்து ஒரு கே ஒரு ஸ்டில்லு ஒரு வீடியோ கேண்டிட் கேமரா இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந் வரும் ப்ரோ அப்புறமேட்டா ஒரு ஸ்டில்லு ஒரு கேமு கேண்டிட் வீடியோ கேண்டிட் ஃபோட்டோ இது வந்து ப்ரோ இது வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி வரும் ப்ரோ இது அப்புறமேட்டா வந்து ஒரு ஸ்டில் ஒரு ஸ்டில்லு ஒரு வீடியோ ஒரு கேண்டிட் வீடியோ கேண்டிட் கேண்டிட் கேமரா அப்புறமேட்டு டெலிகேம் இது அஞ்சுமே சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் வரும் ப்ரோ இது கூட காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு வந்து எயிட்டின் டுவெல்லு வருது இல்லை எனக்கு அந்த சைஸ்லாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் பெரிசா கிராண்டாக பண்ணணும் சொன்னால் அது தனியாக அது ஃபோட்டோ ஸ்கேல் அது மாதிரி ஷீட் பார்த்து பிரிச்சு அதுக்கூட நல்லா பண்ணிப்போம் ப்ரோ நம்ப இப்போ நம்ப ஷூட்டிங் மட்டும் தான் ஆ சொல்லுங்கள் ப்ரோ ஆ அதுதான் ப்ரோ அது வந்து எயிட்டின் டுவெல் அது வந்து அதுவும் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் இல்லை எங்களுக்கு இது இது வேணாம் எங்களுக்கு இதோடு பெரிசா எயிட்டின் டுவெண்ட்டி ஃபோரு டுவெல் எயிட்டின் அந்த மாதிரி போனா நம்ப அது தனியாக பே பண்ணியாகணும் ப்ரோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் எங்களுது இது என்னது சொல்லுங்கள் ப்ரோ தேர்ட்டி ஃபைவ் அது ஒரு ஸ்டில்லு ஒரு கே கேண்டிட் கேமரா கேண்டிட் வீடியோ ட்ரோன் ஆ ஆ சரி ஓகே ப்ரோ உங்களோடய அட்ரஸ்லாம் எப்போ ப்ரோ எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கள்

அட்ரஸு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ ம் ஓகே ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ ஆ எதனா கால் பண்ணுங்கள் ப்ரோ எதுவும் டவுட்னா ஆ ஓக் ஆ தேங்க்யூ ப்ரோ